எனக்கு பஸ்சில் போகிறது போகிறதுனாலும் சரி காரில் போகிறதுனாலும் சரி ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பப்படுவேன் ரொம்ப விருப்பப்படுவேன் அப்படிங்கிறத விட ரொம்பவுமே எதிர்பார்ப்பேன் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னால் கூட பஸ்சில் போகிறப்போ உட்காந்துட்டு இருந்தாங்கன்னால் கூட கொஞ்சம் நகர்ந்துக்குறீங்களா அதுக்கான ரீசன் சும்மா ஒரு பொய்யை சொல்லுவோம் வாமிட் வரமாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படின்னா அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்கார்றப்ப அந்த சிலு சிலு சிலுங்கிற அந்த காற்று அந்த வேடிக்கை பார்க்குறது அதெலாம் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இந்த மழை வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் அந்த மழையில் வந்து அந்த சாரல் நம்ம மேலே படும்போது ரொம்ப ஆஹா அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரசித்து போய்விட்டு வந்துட்டு இருப்பேன் நான் அதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் மழையில் வேடிக்கை பார்க்கறது மழையில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஜன்னலை சாத்தும்மா ஜன்னலை சாத்தும்மானு சொன்னாலும் ம்ஹூம் அது அந்த ரசிக்கணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கிலே நான் போய்விட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வேடிக்கை பார்க்கறதுல நிறையா கொழந்தைங்க அவங்கள் பெரியவங்களே அந்த ரோட்டோரத்தில் நிற்கறது போகிறது அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவும் பிடிக்கும்